தெ தென்னையில் வந்து நாங்கள் வெதை எப்படி எடுக்கறதுனாக்க தென்னைலேருந்து நல்ல முற்றின காயாக மேலேயே ஆளுவோ பறிக்கிறப்போ அது நல்ல முற்றின காயாக அங்கேயே பறித்து கீழே போட வேண்டாம்னு சொல்லுவோம் அதுக் கூடிய வரைக்கும் கைலேயே கொண்டாந்துடுங்க இல்லைனா ஒரு சாக்கைக் கட்டி கயிற்றை கட்டி விடுவோம் அதில் கீழே அடிபடாமல் அதை இறக்கி நாங்கள் தேங்காய் தனியாக ஊனி அதுலேருந்து அந்த முளைப்புத்துல முளைப்பு வந்தோடனே எடுத்து பேத்து வேறு இடத்துல நடுவோம் மாங்கொட்டையும் அதுமாதிரி தான் மா மாங்கு மாங்கு மாம்பழத்த மேலேருந்து கீழ விலுவ விடமாட்டோம் ஆளை வச்சு மேலே பறித்து அதை மெதுவாக கையில் ஒரு பையில் வச்சு இறக்கி அதை கொண்டாந்து நல்லா பழுத்ததுக்கு பிற்பாடு அதையும் பதியம் போட்டு தான் நடுவோம் முருங்கை குச்சி வந்து முருங்கை போத்தை வெட்டி அதை சாணத்தை அந்த முனைல வச்சு நட்டு அதுலேருந்து அந்த இதை உற்பத்தி பண்ணுவோம் இப்படி தான் அந்த நாங்கள் ப பண்ணுறதுல ஒடி செஞ்சுக்கிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் வெதை அந்த இது தாவரங்களில் அந்த வெண்டி வெண்டை போடுறோம் அதுலேருந்து இந்த நல்ல முற்றின வெ வெண்டைலேருந்து எடுத்துக்குவோம் கீரையில் நல்லா முத்து விதைக்கா விதைக்காகவே விடுவோம் அந்த கி கீரையை அதில் நல்லா வெதை வந்துடும் அதை தனியாக வச்சு வெயிலில் வச்சு அடித்து பிரித்து எடுத்து அந்த கீரைலேருந்து வெதை எடுத்துக்குவோம் வெண்டைலையும் அதுமாதிரி தான் நான் அந்த செ செடி நல்லா முற்றவுட்டு அதுலேருந்து பறித்து காய வச்சு அதில் எடுத்துக்குவோம் க கத்திரிலியும் அந்த அதே பேஸிஸ் தான் அந்த நல்ல முற்றின கத்திரியாக எடுத்தாந்து தனியாக பழு பழுத்துரும் அந்த காய் பழுக்க தனியாக வச்சு அதுலேருந்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப அதுலேருந்து யூஸ் பண்ணிக்குவோம் முருங்கையும் முருங்கையும் அதேமாதிரி தான் போத்தை போத்தை வெட்டி பார்ப்போம் நல்லா காய்ப்புள்ள போத்தை வெட்டியாந்து தனியாக அந்த மண் அதில் மே வெட்டு பகுதியில் சாணத்தை வச்சு மூடி பொதைச்சி அதுலேருந்து உற்பத்தி பண்ணிக்குவோம் அதில் வெதைக் கூடிய வரைக்கும் முருங்கைக்கு வந்து நாங்கள் வே வெதை மூலமாக உற்பத்தி பண்ணுறது இல்லை கம்ப்ளீட்டாக போத்து மூலம் தான் பண்ணுறோம் வெதையிலையும் த தானாக தெறித்து உழுந்து முளைக்குது முளச்சி வருது ஆனால் அதை விட இது வந்து சீ சீக்கிரம் நமக்கு ப பலன் தருது இந்தப் போத்து மூலமாக செய்கிறதுல இப்படி தான் வ வ வாழை வந்து கெழங்கு வாழை வச்சுருக்கோம் அதில் கெழங்க பேத்து நல்ல நல்ல ஆரோக்கியமான கன்றா பார்ப்போம் இருக்கும் அதை எடுத்து கெழங்க பேத்து எடுத்து வச்சு அதை கொண்டு போய் தனித் தனியாக ஊனி அதுலேருந்து இனப்பெருக்கம் பண்ணிக்குவோம் எலும்பிச்சம் பழமும் அப்படி தான் நாங்கள் கூடிய வரைக்கும் வாங்கிட்டு வந்துருந்தேன் வாங்கிட்டு வந்து தான் முதல்ல அதை செஞ்சேன் அதுக்கப்புறம் அந்தக் காய் நல்லா பெருசாக இருந்தது அந்த இதுலேருந்து நல்லா பழத்துலேர்ந்து எடுத்து ஒரு இது திரும்ப அதுலேருந்து வெதை எடுத்து தான் வச்சு அதுலேயும் நல்லா பரவலாக பூசணி வெ பூசணியும் அதேமாதிரி தான் பூசணி பரங்கி எல்லாமே நல்ல பெருசாக க காய் காய்ச்சி நல்ல முற்றின முற்றவுடுவோம் செடியிலேயே முற்றவுட்டு நல்லா பழுத்து அதுக்கு அப்புறம் தான் பறித்தாந்து தனியாக வச்சிருந்து அதுலேருந்து வெதைய எடுத்து அப்படி தான் பரங்கி பூசணி இந்த இதெல்லாம் கூடிய வரைக்குமே இயற்கை முறையில் தான் நாங்கள் செஞ்சுக்குவோம் அது போய் விலைக்கு வாங்குறதுங்கிறது எதாச்சும் நல்ல கன்றுகள வாங்கிட்டு வந்ததுக்கு பிற்பாடு தான் வாங்குவோமே ஒழிய இது கூ கூடிய வரையும் சாகுபடிக்கு இந்த காய்கறி கீய்கறி இந்த பூசணி வெண்டை பாகல் எல்லாத்துக்குமே கூடிய வரைக்கும் கைலேருந்து தான் எடுத்துக்குவோம் இந்த நாங்கள் போடுற செடிலேருந்து தோட்டத்துலேருந்து வர செடிலேருந்து வெதைய எடுத்துக்குவோம் நல்லா முற்ற விடுவோம் ஆனால் நல்லா பழுக்க வச்சு அதுக்கு அப்புறம் எடுத்து அதுலேருந்து க காய்கறி எடுத்து அந்தப் ப பழத்த முதிர்ந்தோடன அதை காய வச்சு பதம் பண்ணி சா இது இப்போ மறு ப ச சாகுபடி பண்ணிக்குவோம்